சுற்றுலாத்துறையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் ஏன் மதுரை எடுத்துக்கலாம் இல்லை ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலைவாச ஸ்தலம் எங்கே போனாலும் சரி எல்லாமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி பிரைவேட்டாக இருந்தாலும் அந்த போக்குவரத்துக்கே நம்மளுக்கு செலவு ஜாஸ்தி அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்த நம்ம பார்க்கணுன்னா அங்கே போக்குவரத்தே இருக்காது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டராவது நடக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் சில இடங்களுக்கு அதனால் வந்து நாம் என்ன பண்ணுவோம் டிராவல்ஸ் எடுத்துட்டு போவோம் ஆனால் எல்லோரும் டிராவல்ஸ் எடுத்துட்டு போகிற அளவுக்கு வசதி இருக்காது சில பேருக்கு ரெண்டு நாள் ஒரே இடத்துல முடங்கி கிடக்க முடியாது வேலை பளு அது அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து கர்நாடகா கேரளாவில் செய்கிற மாதிரி செய்யலாம் அங்கேலாம் வந்து சுற்றுலாத்தலத்துக்கு வந்து டவுன் பஸ் தான் விட்ருக்குறாங்க ஆனால் எல்லா இடத்துக்கும் அந்த டவுன் பஸ் போகும் காலையில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்டு கொடுத்தோம்னா ஒரு டிக்கட்டை கொடுத்துருவாங்க அந்த டிக்கட்டை வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக எல்லா டவுன் பஸ்லேயும் பயணம் பண்ணிக்கலாம் நம்ம எந்த இடத்த சுற்றி பார்க்கப் போகிறோமோ அந்த இடத்துக்கு போயிக்கலாம் வந்துக்கலாம் இதனால வந்து அங்கே ஏகப்பட்ட பேர் டிராவல் பண்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வசதி இல்லை அதே மாதிரி இங்கே சுற்றுலாத்தலங்களில் தனியாக டவுன் பஸ்ஸை வந்து சுற்றுலாத்தலத்துக்கு மட்டுன்னு பயன்படுத்தணும் அதுக்கு ஒரு பாஸ் மாதிரி கொடுக்கணும் அப்போ இன்னும் வளர்ச்சி அடையும்